வயிற்றுப்போக்கும் போது வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற ஹோம் ரெமிடின்னுதான் வைத்து வீட்டு வைத்தியங்கள் பார்த்திங்கன்னா சப்போட்டா காயை வந்து சாப்பிட ஜூஸ் பண்ணி சப்போட்டா காயை குடிக்க சொல்லுவாங்க ஏன்னால் அந்த அதில் வந்து அந்த பால் இருக்கும் அதனால அது கட்டுப்படுத்தும் வீட்டில் மெயினாக பார்த்திங்கன்னா பன்னு டீ பன்னு குடிப்பாங்க அதில் பன்னு சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மோஷன் இந்த இந்த வயிற்றுப்போக்கு வந்து சரியாகிடும்